நான் வந்து நர்ஸாக ஒர்க் பண்றேன் இப்போ என்னோடய பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டிருக்காங்க அவங்க வந்து வருடத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ஃபீஸு அதில் புக்ஸு டிரெஸ்ஸு அதில் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஃபங்ஷன்னு இதுமாதிரி ஆனுவல் டே அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டே இதுமாரி டீச்சர்ஸ் டே இதுமாதிரிக்குலாம் ஒரு எப்படி சொல்வது ஒரு ஆயரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா இதுமாதிரி கொடுத்து அனுப்புவோம் அதுக்கப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்புறம் குடியரசு தினம் இதுமாதிரி டேஸ்க்குலாம் குழந்தையை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு எண்நூறுபா ரெண்டாயரரூபா இதுமாதிரி ஸ்கூலில் கேட்குற ஒரு அமௌண்ட்டை நாங்கள் தருவோம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான விளையா பேனா இதுமாதிரி விளையாட்டு பொருள்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க அத்தியாவசிய தேவைக்கான நிறையா இதை வந்து கொடுப்போம்